இப்போது எங்கள் தோட்டத்துக்கு நான் என்ன கருவி யூஸ் பண்ணிகிட்டிருக்குறேன்னா நம் மா மரம் வெட்டுற மிஷின்னு தெரியுங்களா மர வெட்டுற மிஸின் யூஸ் பண்ணுறேன் அது எதுக்குன்னால் அது எதனால யூஸ் பண்ணுறேன்னா இப்போ நம்ம கையில் அருவாள்லேயோ கோடாரிலியோ வெட்டினோம்னா அது என்ன ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் எடுத்துக்கும் அதுக்கு இவ்வளோ ஒரு ஆளுக்கு இவ்வளோ கூ கூலி கொடுக்குணும் காசு கொடுக்குணும் அதுவே நான் மிஸினில் வெட்டினோம்னா க க க கரண்டு பில்லு கட்டினா மட்டும் போதும் கரண்டு பில்லோ டீசலோ பெட்ரோலோ ஊதுகிற மிஸினுக்கு ஊற்றி நம்ம ம மரத்தை அறுத்தோம்னா வேலை ஈஸியாக முடியும் பிறகு ஒரு அருவாளில் வெட்டினோம்னா ஒரு பெரிய மரத்தை வெட்டுகிறதுக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் எடுக்கும் அதுவே மிஸினில் வைச்சோம்னா ஒரு ஆள் ரெண்டு ஆளே வச்சு க நம்ம நேரக்குன்னு கம்மியாகவே பண்ணிக்கலாம் அது எப்படின்னா ஒரு ஒன் அவர் டூ அவர் அதுக்குள்ளே நம்ம முடிச்சுக்கலாம் அதுவே நம்ம ஆள் வைச்சு பண்ணிணோம்னா அவங்களுக்கு கூலி அவங்க சாப்பாடு செலவு எல்லா செலவும் ஆகி அது ஒரு தனி ரேட்டாக போயிடும் இப்போ தோட்டத்தெல்லாம் மேக்ஸிமம் எல்லாம் யூஸ் பண்ணுற மரம் வெட்டுறதுக்கு களை வெட்ட யூஸ் பண்ணுறது அந்த பூச்செடி வெட்டுறதுக்கு கத்தி அதுதான் அப்புறம் ம தோட்டத்தில் மரத்தில் இருக்கிற அருவாள் அதுதான் யூஸ் பண்ணுறாங்க அதான் பெஸ்ட்